எஸ் கம்மின் ஆமாம் சார் இவங்க ஸ்கூல்தான் வந்து பெஸ்ட்டு ஸ்கூல் அட்மிஷன் டோட்டல் ஃபீஸ் எல்லாமே ஒன் லாக்ஸ் ஆகும் நீங்கள் பாதி பேமெண்ட் இப்போ கட்டுங்க இந்த ஸ்கூலில் வந்துவிட்டு ஹாஸ்டலில் வச்சுதா ஹாஸ்டல் ஸ்டுடென்ட்ஸ் அது மாதிரி மட்டும்தான் நாங்கள் வந்துவிட்டு அவங்க ஹாஸ்டலில் இருக்கிற மாரிதான் வந்து படிக்க வைக்கிறோம் இப்போ எல்லா ஸ்டுடென்ட்ஸுமே லெவன்த்து டுவெல்த்து எல்லோருமே இல்லை இல்லை இதுலேயேதான் வந்துடும் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணி இங்கே கொடுத்துருவாங்க அது மட்டுல்லாமல் புக்ஸ் ஃபீஸ் எல்லாமே கா ஸ்கூல்லேயே வந்துவிட்டு கொடுத்துருவோம் எப்போது வேணாலும் நீங்கள் வரலாம் ஆனால் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி இவங்க இந்த டேட்டு வந்துவிட்டு கன்ஃபார்மாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் அது மட்டுல்லாமல் சொல்லுங்கள் ஃபோனில் எல்லாம் பண்ண முடியாது ஃபோனு வந்துவிட்டு அலோவ்டு கிடையாது ஆ இருக்குது நீட் கோச்சிங் இருக்குது அப்புறம் இன்னும் நிறையா கோச்சிங்ஸெலாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸெலாம் வந்துவிட்டு கன்டக்ட் பண்ணுவோம் நிறையா இன்னும் வந்துவிட்டு நிறையா அதிக மார்க் எடுக்கிறதுக்கு வந்துவிட்டு நிறையா கோச்சிங்ஸெலாம் கொடுப்போம் அதுனாலதான் அவங்களுக்கு ஹாஸ்டலில் கம்பல்ஸரின்னு சொல்கிறோம் நீங்கள் எப்போ உங்களோட ஃப்ரீ டைம் எப்போ கெடைக்கிதோ அப்போ வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் உங்க பொண்ணோடய மார்க் என்ன சொன்னிங்கள் நானூற்றி எண்பது அவங்க ஃபோர் எயிட்டி கிராஸ் பண்ணிணதுனால அவங்களுக்கு ஃபீஸில் வந்துவிட்டு பாதி அமௌன்ட் நாங்கள் கம்மி பண்ணிப்போம் ஒன் லாக் நீங்கள் கட்டுகிற இடத்துல எயிட்டி தவுசன்ட் கட்டினா போதும் ஓகே தேங்க்யூ ஓகே தேங்க்யூ